சுய உதவிக் குழு என்றால் என்ன சுய உதவிக் குழு என்பது பெண்கள் அவர்கள் மாதத்திற்கான ஒரு சில சிறு சேமிப்பே ஆகும் அவை எப்படி என்றால் மாதத்தில் முந்நூறு ரூபாய் மா முந்நூறுரூவாய் கட்டினால் அவர்களுக்கு தேவைப்படும் ஆண்டு தேவைப்படும் நாட்கள் அந்தக் குழுவிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம் சுய உதவிக் குழு ஒரு தெருவில் இருக்கும் பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவிலுள்ள உறுப் குழுவில் சேர்ந்த பெண்கள் ஐ உறுப்பினர்களாக கலந்துக் கொண்டு அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு சில வரவுகளை தெரிவித்து மாதம் மாதம் முந்நூறுரூபாய் அல்லது அவர்கள் சொல்லும் அம் மா காசு பணத்தைக் கட்டி ஒரு இன்ஷு ஆகும் அதில் ஒரு பெண் ஒரு பெண் எப்போ வேண்டும் என்றால் எப்போதாச்சு ஒரு பெண்ணாச்சு காசு எடுத்துக் கொள்ளலாம் மாதத்துல ஒரு டைம் எடுத்துக்கலாம் சுய உதவிக் குழுவில் ஒரு பெண் அதேபோல் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து கஷ்டத்துல இருந்தான்னால் இந்த சுய உதவிக் குழு அவங்களுக்கு உதவி செய்வதே ஆகும் கவுர்மெண்ட்லேருந்தும் ஒரு சில சலுகைகள் வரும் இதுவே சுய உதவிக் குழு ஆகும் அதேபோல் சுய உதவிக் குழு பெண்களுக்கு மட்டுமே ஆகும் பெண்களுக்கு மட்டுமே ஆகும் இதுவே ஆகும் சுய உதவிக் குழு ஆரமிக்க ஒரு தலைவர் மற்றும் பதினாங்கு உறுப்பினர்கள் உறுப்பினார்கள் ஆசைப்பட்டால் முன் மற்று உறுப்பினர்களை அமைத்துக் கொள்ளலாம் தலைவரை இன்னொன்று என்றும் அவ் ரெண்டு குழுவாகக் கூட பிரிந்துக் கொள்ளலாம் மற்றும் பல்வேறு இது பிரிவுகள் அது